ஆ ஆமாம் சார் க்ளாஸிக்கா வாட்ச் இருக்காங்க சார் ம் காட்டுங்கள் அப்படியாங்க சார் கொஞ்சம் ஹை ரேஞ்ச்ல காட்டுங்கள் அப்படியா இதில் ப்ளாக் கலர் இருக்கா ம் சரிங்க சார் இது ஸ்மார்ட் வாட்ச் இருக்கா எனக்கு இந்த ஸ்டெப்பு இந்த மாதிரில்லாம் ஏறணும் அந்த படி ஏர்றதுக்கெலாம் ஹார்ட் பீட் பார்க்கணும் இந்த மாதிரி இதுக்குலாம் வாட்சு நல்லா க்வாலிட்டியாகவே காட்டுங்கள் அப்படியாங்க ஓகே சார் என்ன ப்ரைஸ் வரும் ம் அதையும் காட்டுங்கள் எடுத்துக் காட்டுங்கள் இல்லை சேம் மாடல் வார் வார் டைப்பே காட்டுங்கள் ஆ ஓகேங்க சார் இந்த இந்த வாட்ச் எடுக்கிறேன் இது காசு இது பண்ணிடலாமா இல்லை ஜிபே பண்ணிடுற மாதிரி ஆப்ஷன் இருக்கா ஓகே சார் நான் இது ஆன்லைன் ஷாப்பிங் இது பண்ணிக்கிறேன் இதை எனக்கு இந்த வாட்சை பேக் பண்ணித் தரமுடியுமா

ம் ஓகே சார் ஓ தேங்க்யூங்க